இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு கா கலைஞர்கள் தான் ஏனால் நாங்கள் நெ பார்த்தீங்னா நாங்கள் நெசவு நெய்யறவுங்க நெசவு நெய்யறவுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சேலை நெய்யணும் அந்த பட்டு சேலை வந்து கடையில் பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் விற்கிறாங்க ஆனால் அதுக்குண்டான மரியாதை வந்து எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது கேரணோம் அந்த ஒரு சேலை ஆகோணுனால் எங்களுக்கு மூணு நாள் ஆகும் அந்த மூணு நாளுக்கு அந்த நாங்கள் படுற கஷ்டங்கள் வந்து ஜாஸ்தி ஏன்னால் அவ்வளோ நாள் நாங்கள் நெஸ்ச்சு அதுக்குண்டான கோ கூலி வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு அந்த சேலையை விற்றாங்கன்னா அந்த சேலை வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஒரு வா க ஆகும் கிட்டத்தட்ட அது நா எங்களுக்கு கூலி வந்து அதுக்கு ரெண்டாயிரம்தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த ல சேலையோடது வந்து ஒரு லட்சத்துக்கு விற்கறாங்க அதில் போடுற பி புட்டாங்களை வந்து நாங்கள் கையால் கோர்க்கோணும் காலால் மிதிச்சு கையால் கோர்த்து மேலே ஏறி பெட்டி மாற்றோணும் கையால் கோர்க்கோணும் தண்ணி தொடைக்கணும் அது எல்லாமே பண்ணணும் இத்தனை வேலையும் எங்களுக்கு இருக்குது அதில் ஆனால் அவங்க கொடுக்கற கோ கூலிகள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம்தான் அதனாலத் இது இதனால எங்களுக்கு அதுக்குண்டான மரியாதையும் கொடுக்கறது கிடையாது நெசவாளிகள்கிறங்கிற மரியாதை எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அந்த பார்த்தீங்கன்னா அதில் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்குண்டான இது வந்து எங்களுக்கு சன்மானம் வந்து கம்மியானதாக கொடுக்கறாங்க